ஹலோ இன்ஜினியர் பேசுகிறீங்களா சார் சார் நான் இங்கே தர்மபுரிலேருந்து பேசுகிறேங்க சார் எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு ரெண்டு அடுக்கு மாடி கட்டலான்னு இருக்கோம் அதுக்கு எவ்வளோ ரேட்டு ஆகுன்னு சொன்னீங்க முடிச்சிக்கலாம் ஆ ரெண்டு ரூம் சார் பத்துக்கு பத்தில் ஒன்று பத்துக்கு எட்டில் ஒன்று கட்டலாம்னு இருக்கோம் ஆமாம் சார் சார் மேல்மாடி சார் ஆமாம் சார் சிமெண்ட்டெல்லாம் சார் எவ்வளோ ரேட்டுக்கு சார் போகுது இப்போது ஆமாம் சார் எத்தனை மூட்டை சார் சரியாக போகும் கம்பி எல்லாம் எவ்வளோ ரேட்டு சார் போகுது இப்போது சரிங்க சார் சரிங்க சார் மேஸ்திரி எல்லாம் உங்கள்ட்டேவா மேஸ்திரிங்கள்லாம் உங்களுதேவா சார் சென்ட்ரிங் அடிக்கிறது எல்லாமே உங்களுதேவா சரிங்க சார் எத்தனை நாளில் சார் முடிக்கிவிங்க சரிங்க சார் படிக்கட்டெல்லாம் வைக்கணும் ஆமாம் சார் ரெண்டு மாதம் ஆகிருங்களா சரிங்க சார் எப்போ இருந்து சார் வேலை ஸ்டார்ட் சார் அடுத்த வாரத்துலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம் நீங்கள் எப்போ சார் வர்றீங்க சரிங்க சார் அடுத்த வாரம் வந்துடுங்க சார் ம் சரிங்க சார்